யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று வந்து எல்ல சொல்லியிருக்காங்க அப்போது வந்து தமிழ் மொழிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ் நாட்டுக்கு நம்ம மாநிலத்தோட முதன்மை மொழி எதுன்னா தமிழ் தமிழ் இல்லைனா எதுவுமே இல்லை இப்போ எங்கே போனாலுமே இப்போ நம்மளுக்கு தமிழ் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நீங்கள் கேள்விபட்டிருப்பிங்க சீனாவில் வந்து ஒரு பெண்மணி வந்து யூடியூப் சேனலை ஆரமிச்சு அவங்க வந்து தமிழ்லயே எப்படி ட்ரெஸ் ட்ரெஸ்சிங் சென்ஸாக இருக்கணும் சாப்பிட்றதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் தமிழ்லே எவ்வளோ அழகாக செஞ்சிருக்காங்க பாருங்க நம்ம தமிழ் மொழி வந்து சீனா வரைக்கும் பரவி இருக்கிறது அதனால் தமிழ் மொழி வந்து ரொம்ப தமிழ்மொழிக்கு இணை எதுவுமே இல்லை தமிழ் மொழியில் இலக்கணம் இலக்கியம் அதெலாம் எவ்வளோ அழகாயிருக்கு நல்லா சொல்கிறாங்க தமிழ் மொழியில் சரிங்களா இப்போ தமிழ் மொழிதான் நம்மள நம்மளோட முதன்மை மொழி